இன்றை இன்றைய காலக்கட்டத்தில் எல்லா பெரிய கல்லூரிகள்லேயும் பல்கலைக்கழகத்துலேயும் பெரிய ரொம்ப பெரிய பல்கலைக்கழகத்தைலாம் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லோருக்குமே வந்து அட்மிஷன் போடுறாங்க படிக்கிறாங்க வெளியில் வராங்க நிறைய ஸ்டூடெண்ஸ் வெளில பேட்ச் அவுட் ஆகுறாங்க ஸோ அப்படி பாக்கிறப்போ பெண்களுக்கும் கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் அங்கே வந்து வாய்ப்பு கிடைக்கிதா அப்டின்னு பாத்தோம்னா வாய்ப்பு கிடைக்கிது ஏன் அப்படினா அதாவது குறிப்பாக அரசு அரசு கல்லூரிகள்லேயும் பல்கலைக்கழகத்துலேயும் கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது தான் ஏன்னா கண்டிப்பாக அவங்க உள்ளே போக எண்ட்டராகிறத்துக்கு நல்ல ஒரு நேர்வு நுழைவுத்தேர்வோ இல்லை அவங்களோட மார்க்கு எடுத்துருக்கிற மதிப்பெண் அடிப்படையிலோ தான் உள்ளே எடுக்கிறாங்க அப்படி பாக்கிறப்போ பெண்களாக இருந்தாலும் சரி ஏழை சாதாரண மக்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்க நல்ல மதிப்பெண்ணும் அவங்களோட அந்த நுழைவுத்திறன் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ணிருக்கிறாங்க அப்படினா கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு அவங்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடச்சி நல்ல அவங்களோட நல்ல ஒரு உயர் உயர்கல்வியை வந்து அவங்க அதில் பயில்கிறாங்க அது இல்லாமல் தனியார் கல்லூரிகள்லேயும் பல்கலைக்கழகத்துலேயும் பார்த்தோம் அப்படினா காசு பணம் வச்சிருக்கிறவங்க அதிகமாக செல்வம் செல்வாக்கு உள்ளவங்களும்தான் அதிகமாக அவங்க வந்து படிக்க முடியும் ஸோ அங்கேயுமே ஒரு சிலர் வந்து சாதாரண மக்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நல்ல மதிப்பெண்களை எடுத்துகிட்டு போகிறத்துக்குமே நிறைய போய்ட்ருக்காங்க அப்படி பாக்கிறப்போ பெண்களுக்கு பெண்களுக்கு ஒரு சில மருத்துவ கல்லூரிகளும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கோட்டா அது சிறப்பு ரிசர்வேஷன் வச்சு அவங்களும் உள் நிறைய பேர் உள்ள எண்ட்ராகி இப்போ இப்போ காலக்கட்டத்தில் ஆண்களுக்கு ஒப்பீட்டு பாக்கிறப்போ பெண்கள் நிறைய ரொம்ப அதிகமாக கல்வி வந்து அவங்களோட அவங்க உயர் உயர்கல்விகளை பல்கலைக்கழகத்துலேயும் கல்லுரிகள்லேயும் இப்போ வரைக்குமே பண்ணிவிட்டுதான் இருக்காங்க ஸோ அதனால் ஆண்களாக பெண்களாக இருக்கட்டும் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் அண்ட் சாதாரண மக்களும் அரசு கல்லூரிகள்லேயும் பல்கலைக்கழகத்துலேயும் அவங்க சம வாய்ப்பு கண்டிப்பாக சம வாய்ப்பு பெற்று அவங்களுமே நல்ல உயர்கல்வியை இப்போ வரைக்கும் அடைஞ்சிட்டுதான் இருக்காங்க